இப்போது எங்கள் ஊரை சுற்றி வந்து பார்த்துக்கிட்டீங்ன்ன நிறைய நிகழ்வுகள் நடக்குது எது மாதிரி நிகழ்வுகள்ன்னா இந்த மாட்டு வண்டி பந்தயம் ஆடு சண்டை சேவல் சண்டை அப்புறம் குதிரை வண்டி பந்தயம் அதுபோல் நிறைய நடக்குது அதை பார்க்குறதுக்கு நாங்கெலாம் வந்து வருஷம் வருஷம் போவோம் அது எல்லா நாளும் நடக்காது ஒரு குறிப்பிட்ட நாள்தான் நடக்கும் அது எந்தெந்த நாள்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வையுங்களேன் இப்போ மாட்டு வண்டி பந்தயம்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வையுங்களேன் இப்போ பொங்கல் இந்த மாட்டு மாட்டு பொங்கல் கன்னி பொங்கல் அதுபோல் நாட்களில் வந்து நடக்கும் அது எங்கே நடக்கும்னால் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள தரங்கம்பாடின்னு ஒரு ஊரில் வந்து நடக்கும் மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் அதை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் சுற்றி நிறைய வருவாங்க அதை பார்க்குறதுக்கு அதனால் வந்து அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு நல்ல பரிசு பொருட்களெலாம் தருவாங்க அடுத்து பார்த்திங்ன்னா சேவல் சண்டை சேவல் சண்டை சண்டக்கோழியெலாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க சேவல் சண்டைக்காக ஆனால் வந்து அது வந்து வெளியே தெரியாமல்தான் நடத்துவாங்க ஏன்னால் வந்து அது கவுர்மெண்ட் வந்து தடை பண்ணி இருக்குது விலங்குகளெலாம் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு ப்ளூ கிராஸ் என்கின்ற அமைப்பு வந்து அதை போல் சண்டை எல்லாம் வந்து தடை பண்ணி இருக்குது அதனால் ஊருக்கு கிராமப்புறத்திலலாம் தெரியாமல் நடத்துவாங்க அதை பார்த்துருக்கேன் அதில் வந்து எப்படின்னா பந்தயம் வச்சு ஒரு சேவல சண்ட விடப்போட்டு அதில் எந்த சேவல ஜெயிக்குதோ அந்த காசு வந்து இது பண்ணுவாங்க அது ஒரு சூதாட்டம் மாதிரிதான் அடுத்து பார்த்திங்ன்னா குதிரைப் பந்தயம் வந்து அது போல்தான் மாட்டு வண்டி பந்தயம் போல்தான் அங்கேயும் நடக்கும் காலையில் மாட்டு வண்டி பந்தயம்னால் அடுத்த ஈவினிங் சாயங்காலம் வந்து குதிரை வண்டி பந்தயம் நடக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்ன்னா இப்போ இது மதுரை சைடுயெலாம் பார்த்திங்ன்னு வையுங்களேன் ஜல்லிக்கட்டு காளை அடக்குகிற போட்டி நிகழ்வெலாம் நடக்கும் ஏன்னால் அது வந்து ஏன்னால் அது ப்ளூ கிராஸ் வந்து வந்து இப்போ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ கூட இடைல பிரச்சின ஒன்று வந்துச்சு ஆனால் வந்து இந்த கலாச்சாரம் ஆர்ட்டிகளில் வந்து சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பில் விதி வந்து சொல்லியிருக்காங்க கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதற்கான விதியில் இது தமிழ்நாடு உள்ள கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிகிட்டு அந்த தீர்ப்பு வந்து வந்துட்டு ஏன்னால் மாட்டு இனங்களெலாம் அழிஞ்சுடும் அப்படின்னு சொல்லிகிட்டு அதுக்காக வந்து இப்போ வந்து நடத்த ஆரம்பிச்சுருக்காங்க இதனால் பார்க்குறதுனால என்ன நாங்கள் எல்லாேருமே போய் இதனால்வே அந்தந்த எந்தெந்த ஊரில் என்னென்ன நடக்குதோ இதுக்காகவே நாங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னுட்டு சொல்லிகிட்டு இதனால் எங்களுக்கு என்னென்னா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதை பார்த்து இதுதான் மாட்டு வண்டினால் இதுதான் போல் பந்தயம் சேவல் சண்டை அதே போல் வந்து இந்த இது குதிரை பந்தயம் ஜல்லிக்கட்டு அது போல் இதனால் என்ன நன்மைன்னால் அந்தந்த பாரம்பரிய விளையாட்டை வந்து அழியாமல் நம்ம பாதுகாக்கிறோம் அதே போல் மாட்டு இனங்கள் இந்த சண்டைக்கோழி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாத்திட்ருக்கோம் இது மாரி ஒரு விஷயம் இல்லைன்னா யாருமே அதுபோல் விலங்குகளெலாம் வளர்க்க மாட்டாங்க அதனால் இது நமக்கு வந்து நன்மையைதான் தரும் அதனால் எல்லாேருமே வந்து இந்த மாட்டு பந்தயம் சேவல் சண்டைய விட்டுருங்க இது கூட வந்து தவறான இது இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்கிறது இதெல்லாமே வந்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வுதான் இது அதனால் இது ஒரு நல்ல விஷயம்தான்